திருச்சியில வந்து இங்கே வந்து முக்கியமாக அறுவடை பண்ணுறது வந்து அரிசி கோதுமை கோதுமை கூட இப்போ பண்ணுறாங்க கரும்பு சோளம் கம்பு இதுமாதிரி தானிய ஐட்டங்கள் அப்பறம் மல்லாட்டை உளுந்து இந்தமாதிரியான செடிகளும் போடுகிறாங்க இந்தமாரிலாம் போட்டு அறுவடை பண்ணி அதுலேருந்து ஒரு வருமானம் பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அது வந்து சீட்ஸ்சு விற்கிறது இந்தமாதிரியான இதுவும் பண்றாங்கள்